சார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சார் நான் கேப் புக் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு இங்கே மழைல மாட்டிக்கொண்டு இருக்கேன் நான் போகிற இடத்துக்கு சீக்கிரமா போகணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க மழை வேறு ரொம்ப அதிகமாக வந்துகிட்ருக்கு நான் கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு போகணும் கூட ரெண்டு கொழந்தைங்க வேறு இருக்கிறாங்க உங்கள் டாக்ஸ் நான் புக் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேல் ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை நான் வேறு கேப் ஏதாவது புக் பண்ணணுமா கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் சீக்கிரமா எதுவாக இருந்தாலும் உங்கள் உங்கள் சைடு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியலை இங்கே எனக்கு பெரிய பிரச்சினையா இருக்குது நான் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகணும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க சார்